நான் வந்து கிச்சனுக்கு தேவையான டோஸ்ட்டட் மிஷின் வாங்கினேன் அது வந்து ரொம்பவும் ஒர்த்தபுலாக இருந்துச்சு அதோட நெட் போல்ட் டைட்டா ஃபிட் பண்ணிருக்குறது எல்லாமே ரொம்பவும் நல்லாயிருந்துச்சி அதோடய ஃபிட்டிங்ஸும் அதோடய வந்து டைட்டனஸ்ஸும் ரொம்பவும் கரெக்டாக இருந்துச்சு இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து ரொம்பவும் நல்லா யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் இதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அந்த ப்ராடக்ட்வோட ஃபிட் ஃபிட் பண்ணுணது அப்பறம் அதுக்கான அந்த டோஸ்ட் பண்ணுற பண்ணுறது எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்குது